என்னோடய சமையலில் நான் வந்து சிக்கன் பிரியாணி செய்வேன் அது தான் அதிகமாக இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணி செய்வேன் சிக்கன் பிரியாணியில் என்னென்னான்னா இன்க்ரீடியன்ட் சேர்க்கணுன்னா இப்போ மல்லாட்ட பயிறு இருக்கில்லைங்களா மட்ட மல்லாட்ட பயிரை நல்ல பேஸ்ட்டு மாரி அரைச்சிப்பேன் அதிகமாக சேர்த்துப்பேன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை எள் அது கொஞ்சம் நான் பேஸ்ட் மாரி அரைச்சிப்பேன் அரைச்சிட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிப்பேன் அடுத்து இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்த்துப்பேன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்த்துக்குவேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் அதிக அதிக அதிகமாக தான் சேர்த்துப்பேன் அப்புறோம் கிராம்பு பட்டை லவங்கெல்லாம் ஓரளவு கம்மியாக சேர்த்துப்பேன் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த சிக்கன் பிரியாணின்கிறதுனால சிக்கன் கொஞ்சம் சேர்த்துக்கணும் மசாலாஸ் கொஞ்சம் நிறைய சேர்த்துப்பேன் சிக்கன் மசாலா கரம் மசாலா அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம் சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு அது மாதிரி தான் நாங்கள் பிரியாணி செய்வோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ஓரளவு அதிகமாக சேர்த்துப்பேன் தயிர் கொஞ்சம் சேர்த்துப்போம் லெமன் கொஞ்சம் சேர்த்துப்போம்